கல்வி கலாச்சாரம் என்பது ஒரு அந்த காலத்தில் ஒரு பாரம்பரியம் ஆனால் இந்த இப்போ வந்து கல்வியானா வந்து யாரும் மதிக்கிறது இல்லை இப்போ அவுங் காலேஜில் போய்ட்டு நம்ப வந்து ஒரு ஃபாம் அப்ளிகேஷன் பண்றேனா எதுக்கெடுத்தாலும் பணம் பணம் பணங்குறாங்க அந்த பணத்தை நம்ப போய் பணம் கொடுத்துட்டு பணம் குடுத்தாதான் படிப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு முன்னலா படிப் படிப்பிருந்தால் போதும் பணோலாம் தேவை இல்லை அப்படின்லா வாழ்ந்த காலம் போக இப்போ பணம் இருந்தாதான் படிப்பு அப்படின்னாங்க அப்டின்னு ஆய்டுச்சு இப்போ எங்கே போனாலும் பணத்தை வச்சுதா ஏதா இருந்தாலும் போது கலாச்சாரங்குறதே போயிடுச்சு எதுக்கெடுத்தாலும் படிப்பு படிப் பணம் பணம் இப்போ கல்வி எல்லாமே வந்து விற்க ஆரமிச்சுட்டாங்க பணோங்கிற ஒரு இதில் விற்க ஆரமிச்சுட்டாங்க அந்த காலத்திலலா கலாச்சாரோங்கிறது ஒரு பாரம்பரியோங்கிறது வந்து ஒரு ஷர்ட் போட்டு பாவன் பாவடை தாவணி போட்டிருப்பேன் இப்பனா சுடிதார் கட் ஒரு பேண்ட் லெகின் இந்தமாதிரி மாறிடுச்சு அப்போலாம் சுடிதார் சாரி இப்படிதா கட்டுவாங்க அதேலாம் போக இந்தமாதிரி மாற்றிட்டாங்க பணம் இல்லைனா கல்வி இல்லை அப்படிங்கற மாதிரி இவங்கள் கொண்டுட்டு வந்துட்டாங்க